வணக்கங்க சார் சார் ஒரு சின்ன என்கொயரிக்கு தான் கால் பண்ணேன் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தானே ஆ ஓகே ஓகே ஒன்றும் இல்லை சார் இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்ஸ் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாங்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு பைக்கோட ஆக்ஷுவல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுறீங்களா ப்ரைஸ் எவ்வளோ ரெண்டு லட்சம் ஓகே டௌன் பேமெண்ட் பண்ணுன்னா எவ்வளோ பண்ணி எடுக்கலாம் ஓகே நாங்கள் ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு மீதி வந்து இஎம்ஐயில பே பண்ணிக்கிலாங்களா ஓகே எத்தனை இயர்ஸ் பே பண்ணுறா மாதிரி இருக்கும் எவ்ரி மந்த்து எவ்வளோ அமௌண்ட் போடுறா மாதிரி இருக்கும் ஓகே இல்லை எனக்கு எந்த லோன் யூஸ்மே எதுவுமே இல்லை ஆ சிபில் கரெக்டாக எனக்கு ஒரு ஃபிஃப்டின் ஓகே ம் ஓகே ஓகே ஓகே எனக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் பிடிச்சுக்கிறா மாதிரி இருந்தால் ஓகே ஓகேங்களா அது உங்களுக்கு ஆ ஓகே இன்சூரன்ஸ் வந்து நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா உங்கள் இதுல ஓகே ஓகே எனக்கு தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து பண்ணி கொடுத்துருங்க தென் வந்து ஓகே அப்புறம் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்

ஓகே ஓகே ஓகே டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ஃப்யூல் ஃப்ளுயல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ எத்தனை லி ஆ ஓகே எதாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ அந்தமாதிரிலாம் எதாச்சும் இருக்கா இல்லை பேமெண்ட் பண்ணித்தான் இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுன்னா ஃப்ரீ எத்தனை சர்வீஸ் ஓகே ஃபர்ஸ்ட்டு த்ரீ சர்வீஸ் ஓகே ஓகே சார் நாங்கள் பண்ணுறோம் நான் வந்து ட்யூஸ்டே அன்னைக்கு நான் வரேன் ஷாப்க்கு வந்துவிட்டு ஒரு ட்ரையல் பார்க்குலாங்களா ஓகே புக் பண்ணா எத்தனை டேஸில் கிடைக்கும் ஓகே டெலிவர் நீங்கள் பண்ணிவிடுவீங்களா இல்லை எனக்கு வந்து எனக்கு டெலிவர் பண்ணணும் நீங்கள் எனக்கு வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இதை வந்து நான் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கப்போறேன் ஸோ அவங்கள நான் கூப்பிட்டு வரமுடியாது எனக்கு வீட்டில் கொண்டு வந்து நிறுத்திடணும் எங்கள் லொக்கேஷன் வந்து சென்னை ஆவடியில இருக்கோம்

ஓகே நான் பேமெண்ட் பண்ண ரெடி எனக்கு டெலிவர் மட்டும் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து ட்யூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு நான் புக் பண்ணிடுறேன் ஓகே தேங்க் யூ